தோட்டக்கலை என்பது ஒவ்வொரு செடியும் வளர்ப்பது தான் நம்மளோடய தோட்டக்கலை தோட்டக்கலை ஒவ்வொரு செடியிலும் மருந்து வைப்பது எரு வைப்பது சாணி எரு ஆட்டாம் புழுக்கை இதெல்லாம் வைப்பது இயற்கையான எருகள் கடைகளில் வாங்கி வைப்பது யூரியா பொட்டாசியம் இதெல்லாம் ஒரு எருகள் பூக்கள் செடி பூக்களுக்கு தண்ணீர் விடுவது மரங்களுக்கு தண்ணீர் விடுவது கொடிகளுக்கு மரச்செடிகளுக்கு கொ கொடியேறும் விதை போடுவது பாரு இழுப்பது மண் எடுப்பது இது தான் தோட்டக்கலை அந்த தோட்டக்கலையில் வந்து ஒரு மிளகாய் கன்று வச்சால் அதுக்கு பாரு இழுப்பது அதில் எரு தண்ணி விட்டு எரு வைப்பது இது தான் தோட்டக்கலை தோட்டக்கலையில் வந்து அடுத்தது பூக்கள் செடியில்ஒவ்வொரு பூக்களுக்கும் என்னன்ன விதை எந்தெந்த விதை எந்தெந்த பூ செடிகளில் என்னன்ன எரு போடுவாங்களோ அதெல்லாம் போடுவது தான் தோட்டக்கலை தோட்டக்கலை செய்வ செய்வதனால் நமக்கு நல்ல பயன்கள் பலன்கள் உள்ளது அந்த பலன் தான் தோட்டக்கலை செய்வார்கள் அந்த தோட்டக்கலையில் நேரத்தை வீணாக்கி வீணாக்காமல் தோட்டக்கலை எந்த எந்த விதத்திலும் தோட்டக்கலை செய்பவர்கள் தோட்ட தோட்ட வேலைக்காரர்கள் எல்லாமே சுத்தமாக செய்வது தான் தோட்டக்கலை அந்த தோட்டக்கலைகளில் ஊக்குவிக்கும்